இப்போ நான் போக விரும்புகிற இடத்துல வந்துவிட்டு நான் முதல் வந்துவிட்டு என்ன சொல்வேன் அப்படின்னா கேரளா தான் சொல்வேன் ஏன்னா வந்துவிட்டு அங்கே ப்ளேஸ் வந்து ரொம்ப நல்லாருக்கும் அதுக்கப்றம் வந்துவிட்டு என்னென்னா அந்த கேரளாவில போடல போகறது அதுக்கப்றம் வந்துட்டுனா அந்த கதக்களி எல்லாம் பார்க்கறக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து எனக்கு கேரளா முதல்ல போகணும் அது மட்டும் இல்லாமல் அந்த கேரளாவிலே மூணார் அங்கே வந்துட்டிங்கனா ஹில்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த ஹில்ஸில் வந்துவிட்டு பைக் ரைட்டில போகணுன்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை அங்கே பைக்லலாம் போனால் அந்த மலையெல்லாம் பார்க்கறதுக்கு வந்துட்டுனா அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால் எனக்கு ஃபர்ஸ்ட் கேரளா போகறதுன்னு தான் ஆசை அதுக்கப்புறம் வந்துட்டுனா ஆக்ரா ஆக்ராலக்கற தாஜ்மஹால் வந்துவிட்டு என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து ஒவ்வொரு நேரத்திலும் காலையில் மதியானம் சாய்ந்தரம் இந்த மாதிரி நேரத்துலலாம் ஒவ்வொரு கலராக டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அதனால் வந்து எனக்கு வந்துட்டு தாஜ்மஹால் போய் பார்க்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆசை அதுக்கப்புறம் வந்துவிட்டு என்னென்னா தஞ்சை பெரிய கோயில் ஏன்னா அது வந்து என்னன்னா ரொம்ப சிற்ப வேலைப்பாடுகள் மிக்கதாக வந்து என்னென்னா அந்த காலத்து மன்னர்கள்லாம் வந்து என்னென்னா க அதை கட்டிருப்பாங்க அங்கே வந்துவிட்டு என்னென்னா ஒரே கல்லாலான நிறைய செலைகள் எல்லாம் வந்துவிட்டு இருக்கும் அதை எல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை அதுக்கப்றம் வந்துவிட்டு என்னென்னா ஊட்டி போகணும் ஊட்டியிலும் அதேமேரி தான் க்ளைமேட் வந்துவிட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அங்கே வந்துவிட்டு போட்டிங் அதுக்கப்றம் ஹார்ஸ் ரைடிங் இது எல்லாமே வந்துவிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எனக்கு ஊட்டி அந்த ஹில்ஸ் வந்துவிட்டு போகணும் அதில் வந்துவிட்டு போகணுன்னுதான் வந்துவிட்டு என்னென்னா எனக்கு ரொம்ப ஆசை அதுக்கப்புறம் வந்துவிட்டு எங்கே போகணும் அப்படின்னா வந்துவிட்டு கன்னியாகுமரியில போய் வந்துவிட்டு இந்த சன் ரைஸ் பார்க்கணும் அது வந்துவிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து கன்னியாகுமரி அந்த விவேகானந்தர் பாறை அங்கே எல்லாம் வந்து என்னென்னா போகணும் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அது வந்துவிட்டு ரொம்பவே வந்துவிட்டு ஒரு புகழ்பெற்ற ஒரு இதா வந்துவிட்டு என்னென்னா எல்லாருமே சொல்லுறாங்க வெளிநாட்லலாம் இருந்தெல்லாம் கூட வந்து என்னென்னா இங்கே வர்றாங்க அந்த கோயிலுக்கு போகணும் அங்கே வந்து இருக்கிற இந்த ஆயிரங்கால் மண்டபம் அது எல்லாமே வந்து என்னென்னா பார்க்கணும் அங்கல்லாம் வந்து என்ன அப்படின்னா அந்த காலத்தில் வந்துவிட்டு போர் தொடுத்து வந்து அந்த இருக்கிற சிலையெல்லாம் கூட என்னென்னா வெட்டிருப்பாங்க அந்த மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலில் அதெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு வந்துவிட்டு எனக்கு ரொம்ப ஆசை அதுக்கப்றம் வந்துவிட்டு என்னென்னா பீச்சு அந்த பீச் அப்படிங்கறது வந்துவிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்துவிட்டு என்னென்னா அந்த பீச்சில விளையாடுறக்கு அந்த மண்ணுல வந்துவிட்டு வீடு கட்டுறதுக்கு அதுங்களாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்துவிட்டு எனக்கு இந்த கொச்சினில் இருக்கிற அந்த பீச் வந்துவிட்டு என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே போகணுன்னு வந்துவிட்டு எனக்கு ரொம்ப ஆசை அதுக்கப்புறம் வந்துவிட்டுனா வெளி அந்த ஷிம்லா போகணும் அப்படின்னு வந்துட்டு எனக்கு ஆசை ஏன்னா அங்கே வந்துவிட்டு க்ளைமேட் வந்துவிட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அங்கே வந்துவிட்டு போகணும் அந்த ஸ்னோ ஃபால்ஸ் அதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எனக்கு ஷிம்லா போகணுன்னு ஆசை அதுக்கப்புறம் வந்துட்டுனா லடாக் வந்துவிட்டு போகணும் லடாக்ல வந்துவிட்டு அந்த பார்டர் இண்டியா பார்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு வந்துவிட்டு ரொம்ப ஆசை இதெல்லாம் வந்துவிட்டு என்னென்னா எனக்கு வந்துவிட்டு ரொம்ப போக விருப்பமான இடங்கள்